ஹலோ வணக்கம் ஏபிசி கேப்ஸ்ஸுங்களா என்னோடய பேரு விஜயராணி நான் போன வாரம் வந்து விஜயராணி அப்படின்ற பேருல அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கி காலையில் மூன்றை மணிக்கு கேப் வேணும் அப்படின்னு வந்து நான் புக் பண்ணியிருந்தேன் நாளைக்கு வந்து ஏர்போர்ட் போகிற மாதிரி வரும் எனக்கு உங்க டை ட்ரைவரோடு காண்டக்ட் யார் அப்படின்னு கொடுத்தீங்க அப்டின்னா நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசிப்பேன் கொஞ்சம் கால் கனெக்ட் பண்ண முடியுங்களா ஓகே தேங்க்கியூ ஹலோ சார் இந்த மாதிரி கேப்ஸ்லேருந்து உங்கள் கேப் மேனேஜர்கிட்டேருந்து உங்களோடய காண்டக்ட் நான் வாங்கினேன் ஸோ விஜயராணி அப்படின்ற பெயருல வந்து கேப் புக் பண்ணியிருக்கேன் நாளைக்கு மார்னிங் வந்து த்ரீ தேர்ட்டிக்கு நீங்கள் வந்து நான் உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்துட்றேன் நீங்கள் அந்த அட்ரஸ்க்கு வந்து வந்துடுங்க வந்துட்டிங்க அப்டின்னா நான் ஏர்போட்டில் வந்து எயிட் தேர்ட்டிக்கெல்லாம் வந்து ஏர்போட்டில் நான் இருக்கணும் நீங்கள் தான் ட்ரைவர் ஸோ உங்ககிட்ட நான் பேசுனேன் அப்டின்னா ட்ராஃபிக் அந்த டைமில் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சிக்கலாம் எந்த டைம்க்கு நான் கிளம்பணுன்னு தெரிஞ்சிக்கலாம் ஒரு ரிமைண்டராகவும் இருக்குனு தான் உங்களுக்கு நான் கால் பண்ணேன் ஸோ த்ரீ தேர்ட்டி அப்படின்ற டைம் அதாவது மூன்றை மணிக்கு காலையில் கிளம்பணும் அப்படின்னா எட்ரை மணிக்கு வந்து ஏர்போட்டில் ரீச் ஆகிட்லாங்களா ஓகே நீங்களும் கொஞ்சம் மறந்துடாதீங்க என்னென்னா பிஸ்னஸ் விஷயமாக வந்து போகிறேன் ஃப்ளைட் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்த ஃப்ளைட்டை எனக்கு நாளைக்கு ஈவினிங் ஃபைவ் ஓ க்ளாக் தான் வீட்லேருந்து கண்டிப்பாக அங்கே போகிறத்துக்கு ட்ராஃபிக்கை பொறுத்து டைம் மாறும் அதனால் சரி உங்ககிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு கால் பண்ணிணேன் உங்களுக்கு மறந்துடாமல் நாளைக்கு காலையில் மூன்றை மணிக்கு நான் சொல்கிற அட்ரஸ்க்கு வந்துடுங்க அட்ரஸ் நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் இருந்தாலும் நீங்கள் ஒரு டைம் நோட்க் நோட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் அட்ரஸ் வந்து விஜயராணி எயிட் நயன் எயிட் மாருதி நகர் ஃபிஃப்த்து க்ராஸ் அம்மாபேட் சென்னை தேங்க்கியூண்ணா